தமிழ் மொழி பேசும் பேசும் போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியில் வெளியிலெலாம் போனால் தமிழ் இப்போ எங்கள் உள்ளே பேசும் போது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் வெளி இடங்கள்ல போய் தமிழ்ல பேசும் போது ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் ஹிந்தியில் பேசுவாங்க ஒருத்தர் இங்கிலீஸுல் பேசுவாங்க ஒவ்வொருத்தர் இதில் மலையாளத்தில் பேசுவாங்க இந்த மாதிரி இதில் வந்து நாம் தமிழ் பேசம்போது அவங்களுக்கு வந்து ஏ நாம் சொல்கிறது என்னன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குறது அப்போ வந்து கொஞ்சம் ஒவ்வொரு இடங்கள்ல வந்து சிரமமாக தான் இருக்குது சவாலாக இருக்குது அந்த இடங்கள்ல ஃபேஸ் பண்ணும்போது நம்ம பார்த்தீங்கன்னா கூட மெட்ராஸ் சைட்லெலாம் போம்போது ஒரு சில இடங்களெல்லாம் தமிழ்ல பேசும்போதும் ஒவ்வொருத்தரும் ஹிந்தியில் பேசுவாங்க ஒவ்வொருத்தர் தமிழ்ல பேசும்போது சரியாக போயிடுது ஆனால் ஒவ்வொருத்தர் பேசும்போது ஹிந்தியில் பேசும்போது எனக்கு அது புரியவே புரியாது ஒவ்வொரு இடங்கள்ல நான் பேசும்போது நான் தமிழ் அவங்க பேசினாலே எனக்கே புரிய மாட்டேன்னுது அப்பறம் தமிழ்ல பேசும்போது அவங்களுக்கு நான் சொல்வது அவங்களுக்கே புரியாது ஒரு டைம் ஒரு சில இடங்கள்ல வந்து பிரச்சனையாகவே வந்திருக்குது இந்த மாதிரி பேசும்போது நான் பேசும்போது தமிழ்ல பேசும்போது அப்புறம் கேரளா சைடு கூட போவோமா ஒவ்வொருத்தரும் தம் அவங்க வந்து கற்றுக்க ஆசைப்படுவாங்க தமிழ்லலாம் கத்துக்கிறாங்க ஒவ்வொருத்தர் கத்துக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அது சிர் சிரமமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து தமிழ்ல பேசும்போது நம்மளுக்கு சிரமமாக இருக்கும் ஆனால் நாம் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த தமிழ்ல பேசும்போதே ரொம்ப ஒரு சிரமமாக இருக்கும் நாங்கள் பே பேசினா அவங்களுக்கு புரியாது அவங்க சொல்வது என்னான்னு நம்மளுக்கும் தெரிய மாட்டேன்னுது ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போதும் அப்படி தான் ட்ரெயின்ல போகும்போதோ பஸ் ஒரு பஸ்ஸுங்களை இது பண்ணும்போதோ நம்ம பஸ்ல ஏறி போய் டிக்கெட் கேட்கும்போது ஒவ்வொரு இடங்கள்ல வெளிநாடு வெளிலலாம் பார்த்துட்டா தமிழ்ல கேட்கும்போது அவங்களுக்கு அது ஒரு இடங்கள்ல புரிய மாட்டேன்கிது இங்கிலீஸ்ல சொன்னால் தான் அது புரியுது ஒவ்வொருத்தருக்கு தமிழ் மொழியில பேசும்போது அது ஒரு ஒரு சில இடங்கள்ல எல்லாம் சவாலாவது இருக்குது இதில் இருக்கிறீங்க அந்த பெங்களூர் சைட் இந்த மாதிரிலாம் போகும்போது ஹாஸ்பிட்டலுங்கள்ல எதுலோ போகணும் கேட்கும்போது ஹாஸ்பிட்டல்ல வந்து சொல்லும்போது என்னான்றாங்க அவங்க கேட்போம் ஏதாவது மெடிசன் ஏதா ஒன்றுனா அது ஒவ்வொரு இடங்கள்ல நம்ம சொல்லும்போது அந்த தமிழ்ல சொல்லும் தமிழ்ல சொல்லும்போது அது ஒரு அவங்களுக்கு புரியவே நாம சொல்லும்போது அவங்களுக்கு அது தெரிய மாட்டேன்கிது அது ஒரு சிரமமாக இருக்கும் அந்த நேரங்களிலெல்லாம் சவாலை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்குது தமிழ் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இடங்களெல்லாம் ஒவ்வொரு இடங்கள்ல நான் அனுபவிச்சிருக்கிறேன் பேசும்போது பையனுக்கு கூட உடம்பு சரியில்லாதப்போ போகும்போது அந்த மெடிசன் பற்றி ஒரு கேரளா பொண்ணு வந்து பேசும்போது அவங்களுக்கு நான் சொன்னது தமிழ் மொழி புரியவே இல்லை அந்த மாதிரியெல்லாம் ஒரு சவாலை சந்திச்சிருக்கிறேன்